நான் சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே இப்போ வரைக்கும் ஒன்று கம்பல்சரி எல்லோரும் பண்ணியே ஆகணும் ஞாயிற்றுக் கிழம எப்போவும் கோவிலுக்கு போயிடணும் சர்ச்சிக்கு போகலன்னா வீட்டில் விட்டு வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக போயே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன வயசாக இருக்குமோது எங்கள் மாமா மடியில் தான் வந்து உட்காந்து காது குத்துவாங்களாம் அது வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் உள்ளது தான் மாமா மடியில் தாய் மாமா மடியில் தான் உட்காந்து காது குத்துணும் அப்படின்ட்டு அந்த ஒ பழக்கவழக்கத்த வந்து இன்னுமும் கொண்டு வரணும் இப்போ கல்யாணலாம் வச்சா இப்போ என்னா பண்ணுவாங்க கல்யாணலாம் முதல் நாள் நைட்டே பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி சர்ச்சியில் வச்சி ஃபாதர் வந்து மாஸ் வச்சி அதுக்கப்புறந்தான் கல்யாணம் அதுக்குன் சில சம்பரதாயலாம் போடுவாங்க கல்யாணம் கல்யாண பொண்ணு வீட்டில் வந்து சீர் செய்யணும் அந்த மாதிரி சீர் செஞ்சி கல்யாண பொண்ணுக்கு மாலை வந்து அந்த பொண்ணோடய தாய் மாமா வீட்டில் தான் வந்து மாலை வாங்குவாங்க பையனுக்கு அதேமாரி பையனோடய தாய் மாமா வீட்டில் தான் அந்த கல்யாணத்துக்கு மாலை வாங்குவாங்க அதே மாரி சில சம்பரதாயலாம் இருக் அப்படியே கல்யாணம் முடிஞ்சி வரும் பொழுது கல்யாணம் தாலி கட்டி வீட்டுக்கு வரும் போது ஃபர்ஸ்டு பந்தல்லு ஃபங்க்ஷன்லாம் இப்போ ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிர்றாங்கள்ல வரும் பொழுது பந்தல்லே வச்சி அந்த பொண்ணோடய பையன் அண்ணன் வந்து அந்த மாப்பிள மாப்பிளைக்கி வந்து காலில் மெட்டி போடுறாங்க அது வந்து அது அப்போலேருந்து உள்ள ஒரு வழிமுறை அதெல்லாம் செஞ்சே ஆகணுமா கன்ஃபார்மாக செஞ்சாகணுமா அது அங்கே போடுவாங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பையன் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டு சாமி மாடத்தில் வந்து சாமி கும்பிட்டுட்டு ஆசிர்வாதம் வாங்கணும் பெரியவங்கள்டலாம் ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறந்தான் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அதை மாரி பொண்ணு அதுவும் ஈவினிங் தான் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அப்புறமே ஈவினிங் தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா சம்பரதாயம் செஞ்சது தாலி பிரித்து போடுவாங்க தாலி பிரித்து போட்டுட்டு அதுவும் அந்த பொண்ணோடய நான் பொண்ணோடய அண்ணன் வைஃபு அவங்க தான் தாலி பிரித்து போடுவாங்க தாலி பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டுருந்து அவங்க சமைத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறோம் நல்ல நேரம் பார்த்து அதுக்கப்புறோம் அனுச்சு வைப்பாங்க அதுக்கப்புறந்தான் இங்கே வருவாங்க பையன் வீட்டுக்கு அந்த மாரி சில சம்பரதாயலாம் இருக்குது அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வச்சா எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் இது எங்கள் வீட்லெல்லாம் வச்சா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனயே நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறோம் ஃபாதர் வந்து மாஸ் வச்சி மந்திரிச்சு கொடுத்ததுக்கப்பறந்தான் எந்த ஒரு இதுனாலும் எங்கள் வீட்லெலாம் செய்வாங்க அப்படி செஞ்சா தான் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாங்க அந்த மாரி சிலதெலாம் அந்த மாரி செய்வாங்க அந்த மாரி செய்கிறதுனால என்னென்னா ஒரு மன திருப்தி அவ்வளோ தான் வேறே ஒன்றும் கிடையாது அந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்புறோம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாவே ஊரில் உள்ளவங்களாம் நாலு பேர் வந்து மதிச்சி அவங்களுக்கு தேவையானதுலாம் செஞ்சு ஒன் ஒரு பெரிய விழா மாதிரி கொண்டாடுவாங்க சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது என்னென்னா நல்ல நேரம் பார்க்குறது அது வந்து அப்போலேருந்தே இப்ப வரைக்கும் காலங்காலமாக வந்துட்டுருக்கிறது தான் எல்லாரு வீட்டுலேயுமே ஒன்று ஏன்னா ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா அது வந்து நல்ல நேரத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்போ வந்து அதை நல்ல நேரம் பார்த்து தான் எதாக இருந்தாலும் செய்யணும் இப்போ வந்து நம்ம பொண்ணு பையனும் நல்ல விஷயம் இந்த இது மூலிமா நல்லாருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு தேவைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் ஆரம்பிப்பாங்க எந்த நேரம் அவங்க என்ன அப்படி இல்லைன்னா ஜோசியர் இந்துவாக இருந்தால் ஜோசியர் போய் பார்ப்பாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த மாரி நேரம் நல்ல நேரம் இன்றைக்கி ஆரம்மிங்க இந்த நாள் இந்த நட்சத்திரம் இப்போ ஆரம்பிச்சா இது நல்ல முடியும் இந்த ராசியான நேரம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கடந்து அதுக்கப்புறந்தான் ஒரு தேவையே நடக்கும் இதெல்லாம் அப்போலேருந்து வர்றது அந்த காலத்திலேருந்து வர மரபு இதெல்லாம் வந்து யாராலேயுமே மாற்ற முடியாது மாற்றவும் மாட்டாங்க அது அப்போலேருந்தே எல்லோரும் செய்கிறது உண்டு அந்த மாதிரிலாம் செஞ்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க அப்படி பண்ணுறது அந்த காலத்தில் உள்ள வழிமரபு வழிமுறை பண்ணி அது மூலிமா நல்லா தான் இருக்காங்க சில பேர் அவங்க சொல்லாததை செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோனு பயந்துக்கிட்டு தான் அந்த யார் சொ யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க சொன்னா உடனே அவங்க சொல்லுறத கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க எந்த ஒரு இதாக இருந்தாலும் பெரியவங்கக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு யோசனை கேட்டு அதுக்கப்புறம் விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் செய்யணும் அப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாரிலாம் செய்கிறதுனால என்னென்னா அவங்க மன திருப்தி அவ்வளோ தான் வேறே ஒன்றும் கிடையாது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதே ஒரு வழிமரபாக மரபாவே ஆகிடுச்சி